பதினெச்சி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது